சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ ஆமாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சரிங்க ஆ நல்லது சொல்லுங்கள் ஆ

சரிங்க சார் சரி எப்படி உடஞ்சிதுங்க மரம் எதனா விழுந்துருச்சா அதுமேல் சரி சரி சரி எப்படி இப்போ உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்குதுங்களா இல்லை ரெண்டாக துண்டாக கட் ஆகிடுச்சுங்களா சரிங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் என்ன பைப்பு சார் அது சரி சரி சரிங்க சார் சரிங்க சார் சரி பண்ணிடலாம் சார் சரி பண்ணிடலாம் சார் அது இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேங்க நான் வெளியில் எப்போ உங்களுக்குச் சரி பண்ணணும் ஓ ஓ சரி சரிங்க ம் ம் சரிங்க சார் நான் ஒன்று பண்ணுறேன் நான் பையனை நான் வேணால் பையனை அனுப்பி விட்றேன் அவன் வந்து பார்த்துட்டும் அவன் பார்த்துட்டு என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ காசு வருங்கிறதும் சொல்லிடுவான் பையன்கிட்ட காசு கொடுத்துட்டு வந்தீங்கன்னால் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துடுவான் சார் மெட்டீரியல் காசு நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு மெட்டீரியல் அது நம்ம கடையில் நம்ம தெரிஞ்ச கடையே இருக்குது கொஞ்சம் குறச்சி வாங்கிக்கலாங்க வாங்கிட்டு லேபர் மட்டும் அவன் என்ன வருங்கிறதை அவன் பார்த்துட்டு சொல்லுவான் சார் ஒரு எப்படியும் நான் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு தம்பி வருவான் வந்துட்டு அவன்கிட்ட வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் வருதுங்கிறதை கொடுத்துருவான் நீங்கள் அது மெட்டீரியல்ஸ்க்கு காசு கொடுத்து விட்டீங்கன்னா அவன் மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து வச்சிடட்டும் நாளைக்கு சாயந்தரம் நானே அவனை நானும் சாயந்தரம் அவனும் வந்து சாயந்தரம் முடித்துக் கொடுத்துருவோம் சார் நாளைக்கு நான் வரேங்க ஆமாம் சார் நான் ஏன்னால் இன்றைக்கி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதை விட்டுவிட்டு வர முடியாதுங்க இன்றைக்கி சாயந்தரம் வந்துடுவாங்க வந்து பார்த்துருவாங்க இல்லை நான் இப்போ வெளியூரில் இருக்கோம் சார் நாங்கள் இன்றைக்கி வரது ஆமாம் இப்போ நம்ம பையன் அங்கே கடையில் இருக்கிற பையனை அமுச்சிவிட்றேங்க அவன் வந்து பார்த்துட்டு என்ன எஸ்டிமேட் ஆகும் என்னங்கிறதை உங்ககிட்ட வாங்கிட்டு இது பண்ணிடுவான் முடித்தோன்னே நாளைக்கு சாயந்தரம் வந்து அதை முடித்துக் கொடுத்துருவோம் சார் ஆ அது ஆ ஆமாம் சார் அது ஒரு சின்ன ஜாயிண்டாக இருந்ததுனா இங்கே வச்சு முடிச்சிடுலாங்க இல்லைனா பட்டறைக்கு எடுத்துட்டு வந்து தான் நம்ம வெல்ட் அடித்து ஏன்னால் கோட்டிங் எதனா போடுமா இல்லை அது பெண்ட் எதுவும் பெண்ட் அதிகமாக இருந்ததுனா நம்ம இங்கே மிஷின்லாம் வச்சுட்டு தான் பெண்ட் எடுக்கணும் நான் வந்து தம்பி பார்த்தானா சொல்லிடுவான் இங்கே முடியுன்னால் அங்கே மொ அங்கே முடிகிற மாதிரி இருந்ததுனா அங்கே முடித்து கொடுத்துருவேங்க ஒன்றும் சிரமம் இல்லாமல் நாங்கள் சீக்கிரம் முடித்து கொடுத்துருவோம் சார் சரிங்க சார்

சரிங்க சார் சரி சரிங்க சார் இப்போ தம்பியை அனுப்பி வைக்கிறேன் சார் அவன் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ம் ம் ம்